சிறியவர்கள் பெரியவர்கள் என அனைவரும் ஈடுபட உடல் செயல்பாடுகளையும் ஒன்று நீச்சல் இது உடல் ஆரோக்கியத்துடன் மன ஆரோக்கியத்தையும் பலப்படுத்தும் உடல் வலிமை அதிகரிக்கும் சகிப்புத்தன்மை அதிகரிக்கும் இதய ஆரோக்யம் ஒழுங்குப்படுத்தும் தசை வலிமை அதிகரிக்கும் உடல் எடையைக் குறைக்க உதவும் மன அழுத்தம் குறைக்கும் நெகிழ்வுத் தன்மை உடலுக்கு அளிக்கும் சுவாசத்தை சீராக்க உதவும்